ஆ ஆமாண்ணா நீங்கள் தான் இந்த வீடு கட்டுனீங்க நியாபகம் இருக்கா இல்லைண்ணா வீடு கட்டி பத்து வருடம் ஆச்சு வீடு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு வீடு கொஞ்சம் மறுபடியும் வேலை செய்யலான்னு இருக்கோம் கொஞ்சம் செஞ்சி தரீங்களா ஆ சரிண்ணா எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில வீடுல ஆல்ட்ரேஷன்லாம் வீடு கொஞ்சம் புதுசாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆ வாங்கண்ணா ஆ வாங்கண்ணா வாங்கண்ணா இங்கே வந்து நாங்கள் கிச்சனா வச்சுருக்கோண்ணா நீங்கள் தான் சொன்னீங்க ரெண்டு கபோர்ட் போட்டால் நல்லா இருக்குன்னு அப்போ வேண்டான்னு தோணுச்சு இப்போ வந்து இருந்துருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது கொஞ்சம் பாருங்க

சரிண்ணா ஓகேண்ணா ஆ சரிண்ணா இந்த சீலிங்லாம் வந்து பழசாயிடுச்சு இப்போ சீலிங் டிசைன்லாம் வந்து இப்போ புதுசாக வந்துருக்குதுல்ல அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி தரீங்களா ஆ சரிண்ணா ஆ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறதுலாம் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க அமௌண்ட்டு மட்டும் நாங்க கொடுத்துறோம் ஆ சரிண்ணா இன்னும் ஒரு வாரத்துல வேலையை ஆரம்பிச்சிடலாங்களா ஆ இன்னும் ஒரு வாரோ அடுத்த வாரோம் நாங்கள் ஃபிரீயாதா இருப்போம் நீங்கள் அடுத்த வாரத்துலே வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஆ சரிங்கண்ணா